வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய சாதனை என்ன அப்படின்னா முதன் முதலில் வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக போயிருந்தேன் போயிட்டு குடும்ப பாரங்களை குறைக்கறத்துக்காக சரி இங்கே சம்பளம் கம்மி அங்கே போகலாம் அப்டின்னு சொல்லி போயிருந்தோம் போயிட்டு விமான நிலையத்தில் போய் இறங்கியாச்சிஅங்கே இறங்கி அங்கே எனக்கான விசா ஒரிஜினல் விசா அங்கே இல்லை என்கிட்ட ஜெராக்ஸ் காப்பிதான் இருந்தது அது எங்கள் மாமாகிட்ட இருந்தது அவரை பிடிக்கவே முடியல அன்றைக்கி அன்றைக்கி ஈவினிங் ஒருநாள் ஃபுல்லாகவே ஏர்போட்டில்தான் இருந்தேன் அந்த ஏர்போட்டில் இருந்துவிட்டு அன்றைக்கி ஈவினிங் எங்கள் மாமா வேறு ஒருத்தர் மூலயமா பேசி என் விசா கொண்டு வந்து நைட்டு ஏழு மணிக்கு காலையில் ஒன்போது மணிக்கி ஏர்போட் போயிட்டு நைட்டு ஏழு மணிக்குதான் வந்தேன் அதுக்கப்புறம் அங்கே மாமா வீட்டுக்கு போனேன் வேலை எங்கேன்னு கேட்டேன் அங்கே இல்லைன்னாரு ஆபிஸுக்கு கூட்டிகிட்டு போனார் அங்கேருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்ரு தள்ளிதான் எனக்கு என்னோடய வேலை செய்யற இடம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு அந்த வேலை செய்யற இடத்துக்கு போயிட்டேன் அது வந்து அரபு நாடு எல்லாருக்கும் அரபு மொழிதான் தெரியும் எனக்கு எந்த மொழியுமே தெரியாது நான் இப்போ இங்கே வந்து வேலை செய்வோம் இங்கே வேலைக்கு சேர்ந்து என்னால் வேலை செய்ய முடியுமா அப்படின்ற சந்தேகமும் வந்துருச்சு அங்கே போய் நான் வேலையிலையும் சேர்ந்தாச்சி சேர்ந்தவொன்னையும் அரபு மொழிதான் பேசிட்ருக்குறாங்க எல்லாருமே எனக்கு ஒன்றும் தெரியல இங்லீஷில் அதிகமாக பேசலை அவங்க லோக்கல் லாங்குவேஜ்ஜு அரபிஸ் எல்லாம் அரபி மொழிதான் பேசிட்டிருக்குறாங்க ஒரு வாரம் எனக்கு ஒன்றுமே புரியல அங்கே என்ன பண்ணப்போகிறோம் நம்ப இங்கே வேலை செய்வோமா நம்பளால இங்கே வேலை செய்ய முடியுமா கடல் கடந்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு வந்து வேலை செய்ய முடியுமா அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக அவங்க பேசுறது கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்சர்வ் பண்ணி இருந்து அந்த இடத்துல வேலை செஞ்சு எனக்கு மேலே ஒரு பாஸுக்கிட்ட என்னை கொண்டு போய் விட்டிருந்தாங்க அந்த பாஸ் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் அவர்கிட்ட நான் வேலை செஞ்சுக்கிட்ருந்தேன் அதுக்கப்புறம் அவரு எனக்கு அசிஸ்டெண்ட் மாதிரி ஆகிட்டாரு எல்லா ஃபுல் ஒர்க்கும் எங்கிட்ட கொடுத்துட்டு நான்தான் எல்லா ஒர்க்குமே பார்த்துட்ருந்தேன் அவரு வந்து சும்மா அங்கே இங்கே சுற்றிக்கிட்ருப்பாரு ஏதாவது இந்த இதை கொஞ்சம் செஞ்சுக் கொடுங்க அப்படின்னு சொன்னால் செஞ்சுக் கொடுப்பாரு எல்லாமே வேறு மொழிதான் அவர் என்னோட பாஸு அவரெலாம் ஹிந்திதான் தெரியும் அவரு ஒரு பாகிஸ்தானி நான் நான் எனக்கு தமிழ் இங்லீஷ்ஷு இங்லீஷில் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்குவோம் அதுக்கப்புறம் என்னன்னால் கடைசியாக இந்த அரபிக் பாஷையெல்லாம் அந்த லோக்கல் கஸ்டமர்ஸ்கிட்ட ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஸ்டார்டிங்கில் ஒரு த்ரீ மந்த்ஸ்தான் அதுக்கப்புறம் வந்து பேச ஆரமிச்சிருச்சு அப்டேயே பேசி பேசி பழகி அதை நான் மொழி தெரியாத ஊரில் போய் ஒன்றுமே தெரியாமல் அங்கே போய் இருந்து அங்கே சம்பாதிச்சி அங்கே ஒரு ஏழு வருஷம் வேலை செஞ்சுட்டேன் அங்கே உள்ளே எல்லோருமே சொல்லுவாங்க நீங்கள் தங்க வந்த தமிழ் ஆளுங்க யாருன்னாலும் சரி எது தெரியிலை எது புரியிலைன்னாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருப்போம் ஒரு சின்ன தமிழ் சங்கம் மாதிரி வச்சுருந்தோம் அதில் வந்து புதுசாக வராங்க அப்படின்னா அவர்களால அவங்களுக்கு ஏதாவது சிரமம் அப்படின்னா நாங்க ஈவ்னிங்ல சந்திச்சு பேசிக்குவோம் அவங்களுக்கெல்லாம் எங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு முறையான விசா இருக்காது வந்திருப்பாங்க ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க சும்மா டெம்பரவரி விசா கொடுத்து அவங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க அங்கே வந்துட்டு கடைசியாக அவங்க நிறைய பணத்தை அவங்களுக் கட்டிதான் அங்கே வந்திருப்பாங்க அவங்களால் திரும்பி ஊருக்கு போகிறத்துக்கு கூட டிக்கெட் எடுக்க காசு இருக்காது அதெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாம் மனி கலெக்ட் பண்ணி அவங்கள எப்படியாவது அவங்க ஊருக்கு திருப்பி அனுப்பி வைப்போம் நிறையா இதுமாதிரி மனிதனாக பிறந்த நம்ப எல்லாம் நம்பளால் முடிஞ்ச உதவிய பிறருக்கு செய்யணும் நம்ப என்ன இது ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது உதவி செய்ய முடியலைன்னாலும் நீங்கள் உபத்திரம் கொடுக்காம இருக்கணும் அதுவே வந்து பெரிய உதவியா இருக்கும் உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய் ரொம்ப நன்றி